மஞ்சள் வியாபாரியா ஆ பொங்கலுக்கு வந்து நாங்கள் மஞ்சள் வாங்கலாம்ன்ட்டுருக்கோம் உங்கள்ட்ட கிலோ எவ்ளோலேருந்து ஸ்டார்ட்டாகுது அது ஏத்தற கூலி எறக்குற கூலிலாம் நீங்களே பார்த்துப்பீங்களா ஃபுல்லாக இதுலேயே வந்துடுமா அப்படியா நான் வீட்டில் மஞ்சள் வைச்சேன் ஆனால் அந்த மஞ்சள் சரியா வளரல நீங்கள் என்ன உரம் போடுறீங்க அப்படியா அப்படியா உங்கள்ட்ட பூண்டு இஞ்சி அதல்லாம் ஹோல்சேலில் கிடைக்குமா பூண்டு இஞ்சிலாம் எவ்வளோ ரேட்டுலேருந்து ஸ்டார்ட்டாகுது வேறு என்னலாம் விளைய வைக்கிறிங்க அப்படியா சரி நான் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் ஆ சரி